விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்குனு சொல்லாம் அவங்க வந்து என்னென்ன இதெல்லாம் ஆதரிக்கிறாங்கனு பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிகேப்ட் அப்புறம் வீட்டில் முடியாமல் அவங்களால் பார்த்துக்க முடியாமல் இட்டனு வந்த ஒரு முதியோர்களாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்களால் முடிஞ்ச சில ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் போது அவங்க என்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு முதியோர் காப்பகம் இல்லம் குழந்தைகள் இல்லமாகருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து தேவையான டிரஸ் சாப்பாடு அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள் இதெல்லாம் அவங்க வாங்கி கொடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாண்டிகேப்ஸ்க்குலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு வண்டியாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள் அவங்களால் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கி தந்துட்டு இருக்காங்க இந்தமாதிரி நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய தொண்டு நிறுவனங்கள் விழுப்புரத்தில் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா இப்ப செஞ்சி செஞ்சியில் பார்த்திங்கன்னா செஞ்சி போகிற வழியில் வேலா காது கேளாதோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கூல் மாரி நடத்திட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னை தெரேசா முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகம் ஒன்றுருக்கு அப்புறம் என்ஜிஓ ட்ரஸ்ட் இருக்கு இந்தமாதிரி இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வீடு அற்ற குடும்பம்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இருக்காங்கதான் அவங்களுக்கு வீடு இல்லாமல் அப்படி பார்க்கும் போது அந்த அளவுக்கு அதிகமாலாம் இல்லை ஓரளவுக்கு கம்மியாகதான் இருக்குது வீடு இல்லாமல் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிரும் இப்போ கம்மியாகவே இருக்குது இதுலருந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த நிறைய ட்ரஸ்ட் இருக்குது இந்தமாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இதன் மூலியமா அவங்க என்ன விழிப்புணர்வு படுத்துறாங்கன்னா பொதுமக்களையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு எதுனா செய்யணும் இந்தமாதிரி காப்பகத்துக்கு க இந்தமாதிரி காது கேளா இந்தமாதிரி ஹேண்டிகேப்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணணும் அந்தமாரி நமக்கும் ஒரு விழிப்புணர்வை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கும் சொல்கிறாங்க இந்தமாதிரி செய்யுங்கன்னு இதுதான் அதோட இது